ஓவியம் இல்லை கை கையால் செஞ்ச ஒரு பொருளை வந்து ஒருத்தங்களுக்கு நான் கொடுக்கணும் பரிசாக கொடுக்கணும் நினச்சா கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஏன்னா வந்து சும்மா எல்லாருக்கிட்டேயும் எ எதோ ஒரு அமௌண்டாக கொடுக்குறது அதலாம் விட நம்ம ஒரு நினைவாற்றலாக ஒரு ஒரு ஓவியமோ இல்லை நம்மளா கையில் செஞ்ச ஒரு பொருளை கொடுக்குறப்ப அது அவங்களுக்கு ஒரு ஞாபகத்தை உண்டாக்கும் எப்போல்லாம் அந்த விஷயத்த நம்ம அவங்க பார்க்குறாங்களோ அந்த விஷயத்த வந்து நம்ம தான் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு ஒரு தாட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய ஓவியம் வந்து அவங்க வாழ்க்கையில் எதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல விதத்தை காண்மிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் இப்போது ஓவியம் பார்த்தோன்னா நார்மலாக சும்மா எல்லோரும் ஓவியம் சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஆனால் நான் அப்படி கொடுக்க விரும்பலை ஓவியம் அப்படின்றப்போது அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் அவங்க எந்த விஷயத்த விரும்புவாங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதை வச்சு அதை அதை சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தா அவங்க அவங்களும் அதை சந்தோஷமாக பார்ப்பாங்க கொடுத்த நம்மளுக்கும் ஒரு ஒரு மன மன நிம்மதி கிடைக்கும் ஓகே நம்ம அவங்களுக்கு பிடிச்சத ஒரு ஒரு விஷயத்த கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அது அவங்க வாழ்க்கையில் அது வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து கொடுக்கும் இந்த ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு இருக்கும் இப்போ நம்ம கையால் செஞ்ச பொருள் கொடுத்தோம் அப்படினால் நம்ம எ எவ்வளோ தான் ஒருத்தங்களுக்கு பரிசு கொடுத்தாலும் அந்த பரிசில் நம்ம எவ்வளோ எஃபெர்ட் போட்டிருக்கோம் அப்படின்ற தான் மெய்னே தவிர நம்ம எவ்வளோ செலவு செஞ்சுருக்கோம் அப்படின்றது அடுத்தது தான் அதனால் நம்ம கையால் செஞ்சோன்னால் அது வந்து அதோடய பெரிய கிஃப்டு எதுவுமே இருக்காது ஒரு பரிசு பரிசு அப்படின்றது சும்மா எதோ கொடுக்கணுன்னு கொடுக்காம நம்மளால முடிஞ்ச நம்ம விரும்பி கொடுக்குற ஒரு விஷயமா இருந்துச்சுனால் அது வந்து பாராட்டக்கூட ஒரு விஷயமா இருக்கும்